அண்ணா ஊப்பருங்களா ஆ ஆமாங்க நாங்க ள் வசனக்குடி வரைக்கும் போகலான்னு இருக்கோம் ஒரு ஆறு பேரு இருக்கிற மாதிரிங்க டவேரா அந்த மாதிரி எதுவும் கிடைக்குங்களா காரு ஆமாண்ணா அதை மாதிரி கிடைச்சா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு ஒன்ல வேணும் மார்னிங் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் அந்த மாதிரி கிளம்புற மாதிரி இருக்குங்கண்ணா போயிட்டு எங்களுக்கு ஜனவரி டூ ஈவினிங் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் சரிங்களா அங்கே போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வசனக்குடிலே இருக்கிற ஏரியாலாம் வந்து நாங்கள் ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் ஆமாண்ணா மொத்தமாக பேக்கேஜ் எவ்வளோண்ணா ஆகும் ஆறு பேத்துக்கு நைட்டு ஸ்டே அப்புறம் போயிட்டு வர ட்ராவலிங்கு டீசல் கா சார்ஜு எல்லாம் எவ்வளோ ஆகும் அதெலாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னால் வந்துட்டு எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்துட்டு நீங்கள் இப்போயே சொன்னீங்கன்னா வந்துட்டு ஓகே தான் நாளைக்கு மார்னிங் ஒரு எப்படி இருந்தாலும் சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் வர மாதிரி இருக்கும் டவேரா இருக்குது தான உங்ககிட்ட ஓகேண்ணா இருந்தால் ஓகே தான் ஒன்றும் பிரச்சின இல்லை நாளைக்கு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் வர மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் அங்கேலாம் வந்துட்டு லோக்கலில் இருக்கிற ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் வரும்போது ஊட்டிக்கு மட்டும் அப்டியே போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்குதுண்ணா அதனால் வந்துட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்குலாம் வர மாதிரி பாருங்க சரிங்களாண்ணா இது பேக்கேஜு அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோங்கிறத சொல்ட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எயிட் எயிட் தௌசண்ட்னுங்களா சரி ஓகேண்ணா ஓகேண்ணா பெனிஃபிட் தான் ஓகே ஒன்றும் தேவயில்லை பிரச்சின இல்லை சரிங்களா நாளைக்கு மார்னிங் ஒரு ஆறு மணிக்குலாம் வந்துருங்க சரிங்களா கரெக்டா இருக்கும் சரி ஓகேண்ணா இப்போ ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் சிறுமுக ஆலங்கொம்பு இருக்குதுல்ல ஏரியா அங்கே மெயின் ஜங்க்ஷனுக்கு வந்துடுங்க அங்கே வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நாங்கள் வந்து கூப்புடுறோம் சரிங்களா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா